எனக்கு திரைப்படம் வந்து குடும்ப சம்பந்தப்பட்ட ஆன திரைப்படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதிலும் எனக்கு கேப்டன் சார் விஜயகாந்த்த வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் மூலியமாக இப்போ அவர் இறந்த செய்தியை நம்பளால் ஜீரணிக்க முடியல இருந்தாலும் எனக்கு அவர் நடித்த ரொம்ப பிடித்த படம் வந்து வானத்தை போல் செந்தூர பாண்டி எங்கள் அண்ணா கண்ணு பட போகுதையா கருப்புநிலா என் ஆசை மச்சான் எல்லா படங்களும் எல்லா பகுதியும் எந்த படமும் பிடிக்குன்னே நம்ப சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கும் வானத்தை போலல இருக்கிற அண்ணனோடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அண்ணனுக்கு கீழ மூணு தம்பிங்க இருப்பாங்க அந்த மூணு தம்பியையும் படிச்சு ஆளாக்கி ஒருத்தரை கலெக்டராகவும் ஒருத்தரை வ போலீஸ்ஸாகவும் இன்னொருத்தரை டாக்டராகவும் பண்ணுவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோடைய வயசில் என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த இதுக்கு எல்லாமே அவர் ஆளாக்குனார் ஆனாலும் அந்த பொண்ணு வந்து இந்த மூணு பசங்களை பார்த்ததுனால விட்டுவிட்டு போயிவிட்டாங்க நீ வந்து உனக்கு தம்பி தான முக்கியம் அப்போ நாங்கள் நான் முக்கியம் இல்லை அப்படின் சொல்லி அப்போ அவர் என்ன கண்ணாரு எனக்கும் எதுவும் வேணாம் என் ப என் தம்பிங்க தான் வேணும் அப்போ இதுருடைய இந்த கருத்தை வந்து என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லித்தரோம் அப்போ பார் அவங்க அண்ணேன் வந்து அவங்க தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அது மாதிரி தான் என்னுடைய குழந்தைகளும் இந்த மாதிரி நீங்கள் அண்ணன் தங்கச்சி தம்பிங்கெல்லாம் பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கண்ணுப்பட போகுதையாலும் அதே மாதிரி அண்ணன் தம்பி பாசம் தான் வானத்தை போல் அது எங்கள் அண்ணாவுலையும் அதே மாதிரி அண்ணன் பாசம்தான் அவர்களுக்கு வந்து குடும்ப பாங்கான படம் தான் எடுக்க தெரியும் அதுலையும் வந்து இப்போ வந்து அவர் வந்து ஆட்சியில் இல்லை என்றாலும் அன்னதானம் எனது கண்தானம் இப்போ வந்து ஒரு ஒரு டைலாக் சொல்லுவோம் ஒவ்வொரு டைலாக்கும் நம்பளை வந்து ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் காசு என்னடா காசு ஒக்காளி ஏன்டா சா கா காசு காசுன்னு அலையிறீங்க போகும் பொழுது அந்த நாலு அடி தான்டா அப்போ இருக்கும் பொழுது எனக்கு அந்த அர்த்தம் தெரியலை ஏன் வாக்கரிசி போட்றாங்கன்னு அந்த அர்த்தம் தெரியலை ஆனால் அவர் சொன்ன அந்த டைலாக் மூலியமாக தான் எனக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சிது என்னன்னா இருக்கும் பொழுது தான் பசி பசின்னு அந்த வயித்துக்காக தான்டா அடிச்சிக்கிட்டோம் போகும் பொழுதாவது பசியோட போங்கடா அப்படின்னு சொல்லி பசி இல்லாமல் போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த வாக்கரிசியோட அர்த்தங்கள் தெரிஞ்சிது